நான் பலமுறை மீண்டும் மீண்டும் படித்த புத்தகம் சமூக சீர்திருத்தம் மற்றும் அனைத்து நமக்கு உபயோகமான பொருட்களை கண்டறிந்த தலைவர்களுடைய வாழ்க்கை சரித்திர புத்தகமாகும் அதை நான் திரும்ப திரும்ப படிக்க காரணம் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறை எனக்கு பிடித்திருக்கிறது அவர்கள் எந்த நிலையில் பிறந்தார்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டார்கள் எப்படி சமூக சீர்திருத்தத்தையும் எப்படி கண்டுபிடிப்புகளையும் கண்டுபிடித்தார்கள் என்பதை நான் தெரிந்து கொண்டு அதன்படி நானும் அநேக நன்மைகளை செய்வதற்கு எனக்கு தூண்டுதலாய் இருக்கிறது காந்தியடிகள் வந்து சத்தியாகிரகத்தை பயன்படுத்தி இந்தியாவுக்கு சுதந்திரத்த வாங்கிக் கொடுத்தார் அமைதியான முறையில் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருந்தார் அதேபோல் அனைவருடனும் சமாதானமாக இருக்க நான் கற்றுக்கொள்ள முடிகிறது பெரியார் தீண்டாமை ஒழிப்பை கண்டு கொண்டுவந்தார் எல்லா மக்களும் ஜாதி வேறுபாடு இல்லாமல் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று அவர் அநேக சமத்துவ தன்மையை மக்களுக்கு கொடுத்தார் அதேபோல நானும் மற்றவர்களுடன் சமமாக இருக்க முடிகிறது பழைய மூதாதையருடைய வழிபாடுகளை பின்பற்றாமல் பெரியாரை போல் அனைவருடனும் நாம் சமத்துவமாக இருக்க எனக்கு உதவி செய்கிறது எம்ஜிஆர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் பசியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இறக்க செய்யவேண்டும் என்று அவர் ஆட்சிக்காலத்தில் மதிய உணவு திட்டம் இன்றைக்கு வரைக்கும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இதனால் பிள்ளைகள் சாகாமல் பிழைக்கிறார்கள் நம்மளும் மற்றவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் உயிர் வாழ்வதற்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்று எனக்கு உந்துதலை கொடுக்கின்றது காமராஜர் அவருடைய வாழ்க்கையே மக்களுக்காக அர்ப்பணித்து அநேக கல்வி நிலையங்களை கொண்டுவந்தார் பிள்ளைகளுக்கு முதலாவது வாழ்க்கையை உயர்த்துவதற்கு கல்வி தான் தேவை என்று கல்வியை கொண்டுவந்தார் நானும் மற்றவர்களுக்கு கல்வி பெறுவதற்கு என்னால் ஆன முயற்சியை அவர் அந்த புத்தகத்தை படிப்பதின் மூலமாக அவருடைய வாழ்க்கையை தெரிந்துக்கொள்வது மூலமாக உதவி செய்ய என்னால் முடிகிறது மேலும் அவர் அநேக நீர் அணைகளை கட்டித் தந்தார் நீர் அணைகள் கட்டித்தந்ததினால் தான் நமக்கு தண்ணீர் கிடைக்கிறது தண்ணீருடைய அவசியம் பற்றி நான் தெரிந்துக்கொள்ள முடியுது அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தினை படிக்கிறதுனால தண்ணீருடைய முக்கியத்துவமெல்லாம் எனக்கு தெரிந்து நான் அதை கடைபிடிக்க முடிகிறது மற்றவர்களுக்கு நன்மை செய்ய முடிகிறது கால்டுவெல் மக்களுக்கு வந்து இலக்கியத்தை கற்றுக் கொடுத்தார் தமிழ் மொழியுடைய இலக்கியங்களை கற்றுக் கொடுத்தார் தமிழ் மொழி மற்ற மொழிகளுடன் எவ்வளவு கலந்திருக்கிறது என்பதையும் தமிழுடைய முக்கியத்துவத்தையும் தமிழை அதிகமாக கற்றுக்கொள்ளவும் தமிழ் இலக்கியங்களை அவர் கால்டுவெல் கொண்டுவந்தார் அவருடைய வாழ்க்கை சரித்திரங்கள்லாம் எப்படி இருக்கிறது என்று நான் தெரிந்துக்கொண்டேன் அவருடைய சுகபோகமான நல்ல பிரமாண்டமான வாழ்க்கையை விட்டு இங்கே வந்து ரொம்ப வெயிலிலும் குளிரிலும் கஷ்டப்பட்டு அநேக நோய்கள் தாக்கி அவர் மக்களுக்கு நன்மை செய்தார் அவர் உடன்கட்டை ஏறுற பழக்கத்தைலாம் அவர் நீக்கினார் பிள்ளைகள் தம் பெண் பிள்ளைகளும் படிக்கும் படிக்கு அவர் வந்து வழிகாட்டினார் வீடு வீடிற்கா சென்று ஒவ்வொரு குழந்தையாய் கெஞ்சி பிள்ளையை படிக்க அனுப்புங்கள் பிள்ளையை படிக்க அனுப்புங்கள் என்று கால்டுவெல் கெஞ்சினார் தெருவோரங்களைலாம் சரி செய்தார் வீடுகள்லாம் எப்படி அமைக்க வேண்டும் என்று கற்றுக்கொடுத்தார் அவர் இளம் வயதிலேயே நல்ல ஓவியராக இருந்ததுனால வீடுகளை அழகலகாய் கட்டிக் கொடுத்தார் நம்ம தமிழ்நாட்டு மக்களை அநேகருக்கு நன்மைகள் செய்தார் அவர் வந்து அநேக சீர்திருத்தங்களை கொண்டுவந்தார் அப்படியாக ஒவ்வொரு தலைவருடைய வாழ்க்கையை படிக்கும்பொழுது என்னாலும் அவர்களை போல் வாழவேண்டும் என்று ஆசையை தூண்டுகிறது மக்களுக்கு சீர்திருத்தங்களை செய்யவேண்டும் என்ற வாஞ்சையை கொடுக்கிறது சீகன் பால்க்கு அவருடைய நல்ல மேலைநாட்டு அனுபவங்களை விட்டுவிட்டு இங்கே வந்து தரங்கம்பாடி வந்து மக்கள் எல்லோரையும் சீர்திருத்தம் பண்ணி மக்களுக்கு மொழியை கற்றுக்கொடுக்க அவர் முதலாவது தமிழ் கற்றார் அவர் தமிழ் கற்றுக்கொள்ளும்பொழுது ரொம்ப அதிகமாக கற்றுக்கொடுக்க ஆள் இல்லாமல் ரொம்ப கடினமான சூழ்நிலையிலும் தரையிலேயே எழுதி எழுதி அவரே கற்றுக்கொண்டார் கையெல்லாம் கிழிந்து போகும் அளவுக்கு தமிழை கற்றுக்கொண்டு தமிழ் மக்களுக்கு பேப்பர்லேயே கொடுக்க வேண்டும் என்று அச்சு இயந்திரத்தை கண்டுபிடித்தார் அவர் நாட்டிலிருந்து அச்சு இயந்திரத்தை வாங்கிக்கொண்டு தமிழ் மக்களுக்கு வந்து கொடுத்து தமிழ் மொழிய மக்களுக்கு கற்றுக்கொடுத்தார் அவரை போலவே ஒவ்வொருவருக்கும் பிள்ளைகளுக்கும் அழைத்துக் கொண்டுவந்து தமிழ் மொழி எப்படி கற்றாரோ அதே போல் கற்றுக்கொடுத்தார் இப்படியாக ஒவ்வொருவருடைய தலைவர்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை படிக்கும்பொழுது எனக்கு மிகவும் மற்றவர்களுக்கு நம்ம நாமும் எதாவது செய்ய வேண்டும் என்ற உந்துதலை கொடுக்கிறது தாமஸ் ஆல்வா எடிசன் சிறுவயதிலேயே அவருக்கு படிப்பு வரவில்லை என்று ஆசிரியர்கள் அவரை வெளியே அனுப்பினார்கள் அவரின் தாய் உனக்கு படிப்பறிவு இல்லாதவன் என்று சொன்னது யாரடா நீதான் நன்றாக படிக்கிறவன் உன்னைவிட உசத்தி இல்லை என்று அவனுக்கு அதிகமாக உந்துதலை கொடுத்ததினால் படிப்பறிவற்ற அவர் நமக்காக மின்விளக்கை கண்டுபிடித்தார் அதே போல் அநேக நாம் உபயோகப்படுத்துகிற பொருட்களும் நம்முடைய தலைவர்கள் நமக்கு கண்டுபிடித்து கொடுத்துருக்கிறார்கள் அதே போல் நானும் மற்றவர்களுக்கு ஏதாவது செய்யவேண்டும் அவர்களை போலவே வாழ வேண்டும் என்ற எண்ணம் இந்த புத்தகங்களை நம்ம பார்க்கும்போது படிக்கும்பொழுது எனக்கு உற்சாகம் ஊட்டுகிறது அநேகருடைய தலைவர்களுடைய படங்களை நான் திரைப்படமாக பார்த்திருக்கிறேன் மேலும் இன்னும் திரைப்படமாக வரவேண்டிய தலைவர்களுடையே திரைப்படத்தையும் காண விரும்புகின்றேன்